நான் பார்த்திங்கனா அடுத்த தலைமுறைக்கு வரலாற்றை சொல்லிக் கொடுப்பேன் அது வந்து ஏன்னு பார்த்திங்கனா அந்தக் காலத்தில் சோழர்கள்லாம் எப்படி நம்ம இடத்த ஆட்சி செய்தாங்க அப்படிங்கறத சொல்லிக் கொடுப்பேன் அவங்களோடயது இப்போ பார்த்திங்கனா சு ஒவ்வொரு இதை படமாக எடுக்க ஆரம்பித்துட்டாங்க சோழர்கள் கதையை வந்து பொன்னியின் செல்வன் அப்படின்னு எடுத்து வராங்க அதையும் இந்தக் காலத்தில் அது அந்தக் காலத்தில் நடந்ததாக இருந்தாலும் இந்தக் காலத்தில் உள்ளவங்க அதை பெருமையாக பேசுகிறாங்க அதை முக்கியமாக எடுத்து பேச வைக்கிறாங்க ஒவ்வொருத்தங்களுக்கு அதுவும் பிடிக்க ஆரம்பிக்குது அதனால் இது ஒரு சில வேளை என் ப பையன்களுக்குக் கேட்டு பிடிச்சுதுன்னா நான் சொல்லி பிடிச்சுதுன்னா அவங்க அதை தெரிஞ்சுப்பாங்க எதனால் தெரிஞ்சுக்கிறாங்கனு பார்த்திங்கனா அவங்களுக்கு இப்போ சின்னப் பிள்ளைங்களுக்கு இப்போலாம் பார்த்திங்கனா ஃபோனில் தான் இருக்காங்க ஸ்டோரிஸ் சொன்னோம்னால் அவங்க கொஞ்சம் ஃப்ரீ ஆவாங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்லஸ்ஸாக இருப்பாங்க அதனால் நான் ஸ்டோரி அவங்க இப்போ சின்ன வயசில் ஸ்டோரி கேட்கும்போது நான் அந்த மாதிரி ஹிஸ்ட்ரியை சொல்லுவேன் சோழர்கள் எப்படி வாழ்ந்தாங்க எப்படி ஆட்சி செஞ்சாங்க எப்படி அடுத்தவங்களை அடுத்த நாட்டு வீரர்களுக்கு எல்லாத்துக்கும் மரியாதை கொடுத்தாங்க இப்படி இப்படிலாம் போர் பண்ணாங்க இப்படிலாம் நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கறத நான் சொல்லிக்கொடுப்பேன்